ஹலோ ஆ வணக்கம்மா யார்ம்மா ஆமாம்ங்கம்மா ஆமாம்மா அப்படிங்களா சொல்லுங்கள்ம்மா எப்பையிலருந்தும்மா ம்மா ஆறு மாதமா ப்ராப்லம் இருக்குனா இப்போ சொல்லுறிங்களேம்மா

அப்படிங்களா சரிங்கம்மா ஒன்றும் இல்லை இடையில எங்களுக்கு ஹெட்டாக இருக்கிறவங்க மாற்றி மாற்றி சொல்லி இருப்பாங்க அந்தந்த ஏரியாவுக்கு போங்க இந்த ஏரியாவுக்கு போங்கன்னு அதனால டிலே ஆயிருக்கும் நாங்கள் வர்றேம்மா இன்னைக்கு முடியாது திங்கள் அல்லது செவ்வாக்கிழம வர்றோம் சரிங்க அம்மா இடையிலலாம் இப்போ தீபாவளி வருதுன்னா தீபாவளிக்கு ஒரு ஏரியா பார்க்க சொல்லுறாங்க திடீர்ன்னு மழை சீசன்னாக இருக்கும் கொஞ்சம் ப்ராப்லம் ஆயிருக்குன்னு அதை பார்க்க சொல்லுறாங்க இன்னைக்கு பாருங்கள் மாசி மகம் இப்போ எங்களுக்கு ஹெட்டு என்ன சொல்லுவாங்க தெருவில் இருக்கிற மக்களுக்கு பார்க்காதீங்க இந்த மாசி மகத்துக்கு வேலையை பாருங்கன்னு அங்கே அனுப்புறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுத்துக்குங்க அம்மா சரிங்க அம்மா நான் ஆஃபிஸர்கிட்ட ஆ சொல்லுங்க அம்மா சரிங்க அம்மா நான் ஒன்று சரிங்க அம்மா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் எங்களுக்கு ஹெட்டு ஆஃபிஸர் ஒருத்தர் இருக்கார் நான் அவர்கிட்ட சொல்லி நான் சாய்ந்தரம் மேக்ஸிமம் வர பார்க்கறோம் அப்படி இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்துவிட்றோம்மா இந்த நம்பர் உங்களோட நம்பரா அம்மா சரிங்கம்மா நாங்கள் வரும்போது ஒரு ஃபோன் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா போன் பண்ணிவிட்டு வரோம் சரிங்க அம்மா நாங்கள் வரும்போது கொஞ்சம் இருக்க சொல்லுங்கள் வீட்டில் எல்லாரையும் இருக்க சொல்லுங்க அம்மா வீட்டில் யாராவது ஒருத்தவங்க இருக்கணும்மா சரிங்க அம்மா நான் சரி அம்மா நான் ஹெட் ஆஃபிஸர்கிட்ட சொல்லிவிட்டு இன்னைக்கு சாய்ந்தரம் வந்துவிட்றோம் அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலம்பர உங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி தண்ணீர் வர வச்சிட்றோம்மா ஓகேம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா தேங்க் யூம்மா